விவசாயிகளின் தற்கொலையை தவிர்க்க ஒன்று ஜீரோ ஏழு ஏழு என்ற ஹெல்ப் லைன் சென்னையில் மட்டும்தான் இருக்குது யாராவது ஏதாவது விவசாயிங்க மன உளைச்சலுக்கு ஆளாகி பயிர் சேதமடைஞ்சதுனால மனம் உளைச்சலுக்கு ஆளாகி ஏதாவது தற்கொலைக்கு முயற்சி பண்ணாங்கனால் நீங்கள் தாராளமாக ஒன்று ஜீரோ ஏழு ஏழு என்ற ஹெல்ப் லைனுக்கு கால் பண்ணி நீங்கள் சொல்லலாம் எங்கள் பகுதியில் ஆலோசனை மையம் எதுவுமே இல்லை விவசாயிங்கள் இதனால் ரொம்ப துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாங்க